நான் வந்து சரியான பாதைன்னா ரேடு மெயின் ரோடுப்பா பைபாஸ் தார் வசதியோடு இருக்கிற ரோட்டில்தான் போவேன் அதை ஏன் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து காற்றோட்ட வசதி யாரும் டிஸ்ட்டபன்ஸ் இல்லாமல் இருக்கும் அதேபோல இயற்கை காற்றோட நல்லா சுவாசிச்சுட்டே நடந்துன்னு போகலாம் அந்த பாதையை கடக்கலாம் அதேபோல் கூட வந்து நாங்கள் ஃப்ரெண்ஸுங்களோட தான் போவோம் அவங்கவங்க ஒரு ஒரு பாயிண்ட் வச்சுருப்பாங்க அந்த பாயிண்டில் வந்துடுவாங்க பாயிண்டோட சரியான முறையில் அப்படியே பேசிக்கிட்டே போனோம்னா அந்த இது நமக்கு பாதையை கடக்கிறத்துக்கு வந்து கஷ்டமாக இருக்காது அதேபோல் தனியாகலாம் போகமாட் தனியாக போகமாட்டோம் பா ஒன்றா ஃபிரெண்ஸுங்களோடு தான் போவோம் அங்கே போயிட்டு போகும்போது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக ரன்னிங் ஒருத்தர் வந்து ரன்னிங் போவாங்க ரன்னிங் ஓடுற மாதிரி ஓடுவாங்க சிலர் வந்து ஒரே இடத்துல உக்காந்து தியானம் பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க